ஊர் கலாசாரமனால் வீட்டில் எழுந்திரிச்சு கோலம் போடுவது வாசலில் சாணம் கரைச்சிட்டு கோலம் போட்டு வாசலில் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டுக்கு உள்ளார போய்விட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூவெலாம் வச்சு பொட்டு வச்சு கும்பிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியை கோயிலில் போய் சுற்றி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போய்விட்டு வந்தால் என்னென்னா கோவில் மாரியம்மனுக்கு விசேஷம்னால் கூழ் ஊற்றுவாங்க அதில் மாலை போடுவாங்க அந்த மாரி இருக்கும் இன்னும் பிள்ளையாருக்குனால் விநாயகர் சதுர்த்தி வந்தால் அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க சாமி அலங்காரம் பண்ணி கொழுக்கட்டை பண்ணுவோம் வீட்டில் புட்டு இதெலாம் செஞ்சு மாலை இதெல்லாம் வாங்கிகிட்டு போய் வச்சு படைப்பாங்க முருகருக்குனால் ம அலகு போடுவாங்க மலை ஏறுவாங்க அது பண்ணுவாங்க கார்த்திகைனால் ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு மலைக்கு போய் அதுக்கு என்ன பண்ணுவாங்க கோலம் விடுவது வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து அரிசி மாவை அரைச்சி கோலம் போடுவாங்க அது ச கோலம் போட்டால் பறவைகளெலாம் வந்து சாப்பிடுன்றதுக்காக போடுவாங்க இன்னொன்று வந்து வீடு மங்களகரமாக இருக்குகிறதுக்காக போடுவாங்க வீட்டு கல்யாணத்துக்கு இது மாரிலாம் போகிற மாரினா நல்ல டிரஸெலாம் மாட்டி நல்லா ஜாலியாக அங்கே போய் டான்ஸெலாம் ஆடி நல்லா சாப்பிட்டு எல்லாேரும் பொண்ணு மாப்பிள்ளைங்கெலாம் அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலியெலாம் பார்த்து நல்லா ஜாலியாக இருக்கும் ஃபங்ஷன் என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க இதே காது குத்துனால் பாப்பா மடியில் உட்கார வச்சு காது குத்தி காதுகுத்தி வருவது அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு இதெலாம் பரிமாறிவிட்டு இது பண்ணுவாங்க இதே சாவு வீட்டுக்கு போனால் எல்லாேரும் உட்கார்ந்து அழுவாங்க அது பார்த்து நம்மளும் அழுவோம் அப்புறம் இது பண்ணுவாங்க ஏன் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் இது கருமாதி இதெலாம் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதுதான் கலாச்சாரம்